நான் இது வரைக்கும் ரொம்ப லாங்க் போன ஒரு ட்ரிப்பு ஒரு பயணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா தான் ஏன்னால் கேரளா வந்து பக்கத்து ஸ்டேட்டு தான் பட் ஆனால் வந்து அதை நாங்கள் ட்ரெயினில் போனோம் ட்ரெயினில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின் ஹவர்ஸ் ஆச்சு என் லைஃப்லே இது வரையும் நான் இவ்வளோ நேரம் நான் ட்ரெயினில் போனதே கிடையாது அதுவும் நைட் டைம் இங்கேருந்து நாங்கள் ஒரு எட் சாரி இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு கிளம்புனோம் மூணு மணிக்கு அன்றைக்கி நை அடுத்த நாள் மார்னிங் நாலு மணிக்கு அப்போ தான் போய் போய் அங்கே போய் சேர்ந்தோம் ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் ட்ராவலே தான் பண்ணோம் ஒன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ட்ரெயின் ட்ராவலே பண்ணும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்பவே நிம்மதியாக இருந்தது மனநிறைவாக இருந்தது அதுவும் பசங்களோடய ஒரு இருபது பேர்கிட்ட நாங்கள் போனதுனால ஒரு ரெண் ஒரு கம்பார்ட்மெண்ட்டே நாங்கள் பிடிச்சிட்டோம் அந்தமாரி பிடிச்சி எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒர்க் ப்ரஷர் டென்ஷன் அப்படின்னு போயிட்டுருந்துது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் கிட்டே அதாவது ஃபோர் டேஸ் போனோம் அதில் ஒன் டே போகிறதுக்கு ஆயிடுச்சு போயிட்டு வர்றதுக்கே ஸோ மீதி த்ரீ டேஸ் நாங்கள் என்ஜாய் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதேமாரி அங்கே போயும் அதாவது எல்லாத்தையுமே மறந்துட்டோம் ஜாலியாக பசங்க போனது வந்தது அது போயிட்டு வந்த நினைவுகளே பார்த்தோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு எனக்கு இருந்துச்சு ஸோ என்னால் மறக்க முடியாதது ரொம்ப நேரம் பயணம் பண்ணது அதேமாரி ரொம்ப மனசு வந்து நிம்மதி பண்ணது புத்துணர்ச்சி எட்டுனது எல்லாமே பார்த்தோன்னா இப்போ ரீசென்ட்டாக போன கேரளா டூரு தான்